ஆமாம் சொல்லுங்கள் ஓகே ம் சரிங்க செஞ்சு கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னமாதிரி ரேட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மண்டபம் என்ன மாதிரி ரேட்டில் எதிர்பார்க்குறீங்க

சரி ஓகே அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன் லேக்கிட்டே வரும் ஒரு லட்சரூபாகிட்ட ஆகும் பரவாயில்லைங்களா ஓகேங்க இப்போ நீங்கள் மண்டபம் நீங்கள் இன்னைக்கு இப்போ எங்கள்ட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா மண்டபம் புக் பண்ணுறதுலேருந்து அந்த ஃபங்க்ஷனுக்குத் தேவையான வாழைமரம் கட்டுறது உள்ளார ஸ்டேஜு டெக்ரேஷன் அதுக்கப்புறம் ஃபோட்டோக்ராஃபர் ரெடி பண்ணுறது வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ணிக் கொடுக்கறது அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ஃபுட்டுக்கு தேவையான ஆட்கள் இப்போ சமைக்கிறதுக்கு சரி பரிமாறுறதுக்கு அது எல்லாம் பார்க்கறது அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அந்த பை எல்லாம் ரெடி பண்ணிக் கொடுக்கறது அங்கங்கே ஃபிளெக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துடுவோம் இது எல்லாத்துக்குமே தனித்தனி அமௌண்ட்டு தான் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சரூபா கிட்டே வரும் இதில் ஸ்டேஜ் டெக்ரேஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரங்கிட்ட வரும் அதுக்கப்புறம் வந்து சமையலுக்கு நீங்கள் சமையல் வந்து என்னமாதிரி சமையல் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதையும் சொன்னீங்கன்னா எந்தமாரி மெனுலாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொல்ல முடியும்ங்களா ம் சரிங்க இப்போ எவ்வளோ பேர் சம சாப்பிடுறதுக்கு வருவாங்க எவ்வளோ பேர் வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மேரேஜுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு சரிங்கப்பா ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் நீங்கள் டேட் என்ன சொன்னீங்க எந்த தேதியில் சொன்னீங்கன்னு கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கள் நான் ராணி மண்டபம் கொஞ்சம் ஃபிரீயாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஒரு ஹாஃப் அன் அவரில் கால் பண்ணுறேன் சரிங்கப்பா செஞ்சு கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களோடு ஆக நான் இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரில் உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்ன அமௌண்ட் வருதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த தடவை கால் பண்ணும்போது சொல்கிறேன் நான் ஓகே தேங்க்யூ